எஃப்எம்ல பாட்டு கேட்போம் எதாவது நியூஸ் இருந்தால் கேட்போம் அதெல்லாம் அப்போ இப்போ வந்து மொபைல் இருக்குது டிவி ஏகப்பட்ட யூடியூப் சேனல் இருக்குது என்டர்டைன்மெண்ட் சொல்லவே தேவை இல்லை நியூஸ் அடிக்கடி கேட்போம் பாட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் எங்களுக்கு கேட்குறதுக்கு பாட்டு கேட்டால்தான் அன்னைக்கு ஃபுல் டேவே எங்களுக்கு போகிற மாதிரி தெரியும் இல்லைனா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸப் யூஸ் பண்ணிட்டு டைமை ஸ்பெண்ட் பண்ணுவோம் எந்த நேரமும் ஃபோன்லே எந்த நேரமும் நெட்ல ஆன்லைன்லதான் இருப்போம் அப்போ வந்து வானொலி எஃப்எம்ல வந்து சேனல்லாம் கரெக்டாக இருந்தாங்க அப்போது அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டே எஃப்எம்னு ஒன்று இருந்துச்சு இப்போ இருக்க ஜென்ட்ரேஷன் இன்டர்நெட் எதாக இருந்தாலும் ஆன்லைன் தான் போய்ட்டு இருக்குது